சார் நாங்கள் வந்து அப்போயிலிருந்து பச்சை நெல்லு குத்தி பொங்கல் வப்போம் பொங்கல் சோறும் ஆக்கி அதுக்கு கருவாட்டு குழம்பு கருவாடு போட்டு குழம்பு வெச்சு கறி போட்டு குழம்பு வெச்சாலும் நல்லாயிருக்கும் கருவாடு போட்டு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் பச்சை நெல்லு சோற்றுக்கு பச்சை நெல்லு குத்தி தான் கையில் குத்தி தான் நாங்கள் அந்துல பொங்கல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கம்பு வந்து இடித்து கூழ் ஆக்குவோம் பரவ அப்போ உள்ளே சாப்பாடு தான் எங்களுக்கு நல்லா பிடிக்கும் கம்பு கூழ் ஆக்கி நைட்டுக்கு வெச்சுருந்து காலையில் கருவாட்டு குழம்பு வெச்சு அதை ஊற்றி சாப்பிடுவோம் கார குழம்பு வெச்சு ஊற்றி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சோளம் வந்து காட்டில் விளையும் அறுத்துக்கிட்டு வந்து அது கொங்க எடுத்துகிட்டு குத்தி அதை அப்படியே கூழ் ஆக்கி இடித்து மாவு கரைத்து வெச்சுருந்து கூழ் ஆக்கி அதை சாப்பிட்டோம்னா அதுக்கும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்பு ஊற்றி சாப்ட்டோம்னா நல்லாயிருக்கும் சோளம் வந்து இடித்து அப்படியே அதை உரலில் ஆட்டி பலகாரம் செய்வோம் பலகாரம் செஞ்சன்னா ந நல்லாயிருக்கும் பலகாரம் செஞ்சு சாப்பிடுவோம் கம்பில் வந்து புட்டு செய்வோம் புட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அடை சுடுவோம் கம்பில் வந்து அடை சுடுவோம் அப்போ அதுவும் நல்லாயிருக்கும் இதில் வந்து பொங்கல் தீபாவளியானா நாங்கள் வந்து கேவுரில் அடை சுட்டு அது அதுக்கு சிக்கன் போட்டு குழம்பு வெச்சு அதை ஊற்றி சாப்பிட்டா அதிலும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கூழு வகை தான் அதிகமாக சாப்பிடுவோம் இப்போ வந்து ந அப்புறம் வந்து வாழைஃப்பூ அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல பொடிசா அறிஞ்சு அதில் போட்டு கடல பருப்பு போட்டு வடை சுடுவோம் அது வடை சுட்டால் நல்லாயிருக்குங்க ப பால் பழாசம் செய்வோம் குருமா வைப்போம் பிரியாணி செஞ்சு குருமா வைப்போம் இதை வந்து க இது சுண்டக்காய் குழம்பு காட்டில் இருக்கிற சுண்டக்காய் எடுத் வாங்கிட்டு வ எடுத்துகிட்டு வந்து அதை சுண்டக்காய் குழம்பு வைப்போம் கீரை கடைவோம் காட்டு காட்டுக்கீரை தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா வலுவாக இருக்கும் காட்டு கீரை கடைவோம் கடைஞ்சு பச்சை நெல்லு சோறு ஆக்கி சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து மறுபடி வந்து ம் மீன் குழம்பு மீன் வறுவல் செய்வோம் குழம்பு வைப்போம் நல்லாயிருக்குங்க கறி எடுத்தன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிப்போம் அதுவும் நல்லாயி ருக்கும் பொங்கல் தீபாவளியானா வடை ரசம் பால் பழாசம் கார குழம்பு இது குருமா வைப்போம் ந நல்ல தேங்காய் சட்னி பொட்டுகடல சட்னி கார குழம்பு வெச்சு அதை ஊற்றி குருமாவில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிடோன்ன அதை அடுத்து அரிசி வறுத்து அது திருவியில் உடச்சி அதில் வந்து உப்புமா கிண்டுவோம் இப்போ தான் ரவையில் செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து அரிசியில் உடச்சி அதாய் தாங்க திருவியில் உடச்சி வெச்சுக்கிட்டு அதை செஞ்சு சாப்பிடுவோம் அடுத்து பச்சரிசி வறுத்து உடச்சி கொழுக்கட்டை செய்வோம் கொழுக்கட்டை செஞ்சால் நல்லாயிருக்கும் கம்பு மாவுலேயும் வந்து கொழுக்கட்டை செய்வோம் புட்டு செய்வோம் புட்டு செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக இருக்குங்க கேவுரு மாவில் கூழ் ஆக்குவோம் கேவுரு மாவு கேவுரு அறுத்து அதை மிஷினில் திருவியில் வெச்சு அரச்சு அதில் வந்து கூழ் ஆக்குவோம் கூழாக்கி சாப்பிட்டா ந உடம்பு நல்லாயிருக்குங்க நாங்கள் பரம்பரையாக நா அப்போயே வெத இன்னமும் நாங்கள் விடுலங்க இன்னும் அதை நாங்கலள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம்